நான் வந்து பிகாம் படிச்சிருக்கேன் ஆனால் வந்துட்டு நான் அக்கவுண்ஸ் அந்தமாதிரிதான் பிகாம்ன்னு சொல்லுவாங்கள் ஆனால் நான் அந்தமாதிரி தொழில்லாம் அதிகமாக பார்க்காம எனக்கு வந்துட்டு சொந்தமாக தொழில் பண்ணனும்ங்கிற ஆசை இருந்ததனால ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கேன் ரீட்டைல் ஷாப் அப்படிங்குறது வந்துட்டு ஹோல்சேல்லேந்து கம்மியான விலக்கி பொருளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சு அதை வந்துட்டு அதுலருந்து கொஞ்சமான புராஃபிட் வச்சு மத்தவங்குளுக்கு சேல்ஸ் பண்ணுறதுதான் வந்துட்டு ரீட்டைல் ஷாப்ன்னு சொல்லுவோம் அதுபோக நான் ஃபிரியாக இருக்க டைம்ல வந்துட்டு அக்கோன்ஸ் பார்த்து கொடுப்பன் இப்போ பக்கத்திலருக்க அக்ரிகல்ச்சர் ஃபாம்க்கு அப்புறோம் பிபிஓ செக்டார்ஸ்லாம் இருக்குது அந்தமாதிரி இருக்கிற இடத்துக்குலான் போயிட்டு நான் அக்கவுண்ஸ் பார்த்து கொடுப்பன் அது வந்து என்னோட பார்டைம் ஜாப் மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன் ஆனால் என்னோடய சொந்த தொழில்ங்கிறது வந்துட்டு ரீட்டைல் ஷாப் வச்சிக்கிறதுதான் நான் சொல்லுவேன்